இந்தியாவில் பல பகுதியில் கல்விக்காக பெண்களுக்காக சைக்கிலு மடிக்கணினி நாப்கின் அப்படினு எத்தனை ஒரு சலுகை கொடுக்குறாங்க அவங்கலாம் படிச்சு அவங்க பொருளாதார மன ரீதியாகவுமே வளர்ச்சி ஆகணும் அப்படின் சொல்லிவிட்டு அதற்காக திட்டங்கள் வந்து வரவேற்க தக்கது இதனால இது வந்து நல்ல ஒரு திட்டம் நல்ல வேலை செய்யும்